நான் வாங்கின பொருள்லயே இரண்டாவதாக வாங்கின பொருள்தான் மோசமான பொருளாக நான் நினைக்கிறேன் அது என்னன்னா ஹெட்செட் தான் அது ரொம்ப மோசமாக அனுபவம் கொடுத்தது நானும் என்னுடைய கணவரும் போய்தான் வாங்கினோம் அதை நான் வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை வாங்கின கொஞ்ச நாள்லயே அது சரியாக கேட்கல அதோடய பட்ஸும் ஒன்று உடஞ்சி போச்சு அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அதை நான் வேலைக்கு போய் சேர்த்து வச்சிதான் வாங்கினேன் அதோடய விலையும் ஐந்தாயிர ரூபாயாக இருந்துச்சு ஆனால் அந்த ஹெட்செட் வாங்கின கொஞ்ச நாள்லயே அது சரியாக வேலை செய்யல கடைசியில சரி பண்ண கொடுத்தும் சரி பண்ண முடியலை சரி பண்ண முடியாமல் இருக்கனால நான் வேற வாங்கலாம்னு பார்த்தாவும் அதுவும் வந்து இதே மாரி ஆயிடுமோனு பயமாக இருக்குது அதனால வந்து நான் வாங்கலை இதுதான் என்னோட மோசமான அனுபவமாக இருந்துச்சு விலைக்கு ஏற்ற பொருளாகவும் இது கடைசி வரைக்கும் இல்லை இதுதான் வந்து நான் வாங்கின பொருள்லயே ரொம்ப ரொம்ப மோசமாக கஷ்டப்படுத்தின ஒரு பொருள்